நான் செய்த பெரிய சாதனை என்னென்னாக்க நான் வந்து எங்கள் அப்பா வந்து முதல் தான் ஒரு சின்ன ஒரு அஞ்சுல பத் பத்தாயரரூபா செப்பல் கடை போட்டுட்டு உட்காந்தேன் ஸ்டார்டிங்கில் அப்புறம் போகப் போக இது நல்ல வியாபாரம் ஆயிடிச்சு கொஞ்சம் பிக்அப் பண்ணி ஒரு பத்து அப்போ பத்துலேருந்து அப்புறம் இருபதுக்கு இருபன்தஞ்சிக்கு போட்டேன் செருப்பு அப்போ அதில் லாபத்தை பார்த்து வருமானம் பார்த்து பார்த்து பார்த்து அப்படியே பழகி வியாபாரம் பண்ணிப் பண்ணி கொஞ்சம் எங்கள் நான் செஞ்ச சொந்த செலவுலேயே நானே இம்ப்ரூவ் ஆகி கொஞ்சம் நல்லா வியாபாரம் பண்ணிணேன் அப்புறமா ஒரு அம்பத்தஞ்சு லட்சம் முதலீடு போட்டு திருப்ப அதிலேயே வேறு வேறு வீடு வாங்கினேன் அப்போ அதிலியே நான் சம்பாரித்து கொஞ்சம் லாபத்தைக் கண்டு அப்புறம் வியாபாரம் பண்ணுறது அதனால் இப்போ கொஞ்சம் லாபம் இருக்கறதுனால் கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் செஞ்சுனு இருக்கிறேன் செப்பல் கடை அப்படியே பக்கத்தில் ஃபேன்ஸி கடையும் போடுலானு இன்னொரு ஐடியாவும் வந்துருக்குது அதுவும் பண்ணலானு சொல்லிவிட்டு யோசனை பண்ணிக்கிறோம் நம்ம என்ன முதலில் எங்கள் சொந்தத்துலேயே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கறோம்